வணக்கம் நான் படிப்பது இன்ஜினியரிங் காலேஜ் எனவே அந்த கல்லூரியில் எனக்கு விடுமுறை என்பது மிகவும் எளிது மிகவும் கடினம் ஆகையால் அந்த காலேஜில் படிக்கும் மாணவர்களுக்கு விடுமுறை நாட்கள் மிகவும் குறைவு வருடம் வருடம் விடுமுறை விடப்படும் ஆனால் பத்து நாட்கள் மட்டுமே விடுமுறை விடப்படும் எனவே பத்து நாட்களை எப்படி கழிப்பது நான் பத்து நாளை எப்படியெல்லாம் சந்தோஷமாக இருப்பது என்பதைப் பற்றி நான் யோசித்தபோது எங்கள் வீட்டில் கூறுவேன் இப்படி எனக்கு வீட்டில் அமர்ந்தபடியே இருப்பது மிகவும் கஷ்டமாக இருக்குது எங்கேயாச்சும் வெளியே போகலாம் என்று அப்படி கூறுவேன் எங்கள் வீட்டிலும் எங்கள் சொந்தக்காரங்கள் வீட்டிற்கு கூட்டி போவார்கள் எங்கள் சொந்தக்காரங்கள் வீடு என்பது செஞ்சியில் உள்ளது அங்கு போகணும்னு எனக்கும் வருடம் வருடமே ஆசை இருக்கும் எப்போதும் ஆசை இல்லாமல் அதன் மீது சலிப்பும் போனதில்லை அங்கு சென்றால் நான் குளிப்பது தொட்டியில் குளிப்பது கிணற்றில் குளிப்பது அங்கு போய் சென்று மட்டுமே நீச்சல் கற்றுக் கொண்டேன் சுற்றிச் சுற்றி மலைகள் அனைத்தும் காணப்படும் அம்மலையின் மீது ஏறிக்கொண்டு நானும் என் நண்பரும் நண்பரும் என்றால் என் மாமா பையனும் அப்புறம் அவருடைய நண்பர்களும் எனக்கும் அவ்வூர்களுக்குப் போய் போய் நிறைய நண்பர்கள் கிடைத்தனர் அவர்களோடய நண்பரும் என்னுடைய நண்பரும் சேர்ந்து மலையின் மீது ஏறி ஓட்டப்பந்தயம் ஓடிப் பிடித்து ஆடுவோம் கண்ணாமூச்சி ஆடுவோம் அத்தண்ணீரில் எல்லாம் நீந்தியபடி அழகாகக் குளிப்போம் வண்ணத்துப்பூச்சியை பிடித்துக் கொண்டு நன்றாக ஓடிப் பாடி விளையாடிக் கொண்டிருக்கும் எனவே எனக்கு சலிப்புத் தன்மை அவ்விடுமுறை நாட்களில் தெரியவே தெரியாது அங்கு நிறைய மரம் செடி கொடிகள் வயல்கள் சார்ந்ததாக அமர்ந்திருக்கும் செஞ்சி என்ற ஊர்களில் கிராமத்தில் வாழும் பகுதியான கொசப்பாளையம் என்பதே எங்கள் பகுதி அங்கு வயல்கள் சார்ந்த இடமாகக் காணப்படுகின்றன அவ்வயல்களில் சீசனுக்கு ஏற்றவாறு மாதுளம் பழம் நெல் தர்பூசணி போன்ற பழங்களை அங்கு பயிர் விப்பார் எனவே அப்பயிர்களை எல்லாம் நான் நன்கு தின்ங்கு ஜாலியாக வாழ்ந்து வந்தேன் அவ்வூர்களில் திரும்ப காலேஜு விடுமுறை நாட்கள் முடிந்ததும் நான் சென்று விடுவேன் காலேஜும் கல்லூரியிக்கே இதுவே என் பழக்கவழக்கமாக மாறி வந்தன